ஹலோ சாய் ப்ரிண்டிங் குட் மார்னிங் மேம் ம் சரிங்க மேடம் ஓகே மேம் பண்ணிடலாம் நீங்கள் என்ன மாதிரி டிஷைனில் எதிர் பார்க்குறீங்க ஃபேமிலியும் ஃபேமிலிக்கு இருக்குது மேம் ஃப்ரண்ட்ஸ்க்கு தனியாக அடிப்போம் அப்புறோம் இல்லைனா பாரம்பரியமான முறையிலேயும் நாங்கள் அடிக்கிறோம் மஞ்சள் நிறம் அடிச்சு ஃபுல்லாக மஞ்சளாக தான் இருக்கும் அந்த மாதிரியும் இன்விடேஷன் நாங்கள் அடிச்சு தரோம் அது ம் அப்படியா அப்பட்ன்னா நீங்கள் சைஸு வேணுங்க மேம் ஒவ்வொரு இன்விடேஷனும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும் அதனால் நீங்கள் சைஸ் வந்து பார்த்தா தான் வந்து கன்ஃபார்ம் ஆனால்தான் நான் இது பண்ண முடியும் நீங்கள் ஃப்ரீயாயிருந்தால் வரீங்களா நீங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து பாருங்கள் சன்டேயில் ஷாப்பு வந்து லீவு நீங்கள் வந்து வீக் டேஸில் வாங்களேன் வீக் டேஸில் ஒரு நாள் வந்து நீங்கள் பா பார்த்துட்டு போங்கள் சைஸு

இப்படியா சன்டே லீவுங்க மேம் ஒரு நாள் தான் இருக்குது அதனால் சன்டே ஷாப் வந்து லீவு சரி நான் ஒன்று பண்ணட்டா நான் உங்களுக்கு கேட்லாக் வந்து ஆன்லைனில் வாட்ஸ் ஆப்பில் பண்ணி விடவா பண்ணிவிட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு சொல்லுறிங்களா ஓகே நான் ஒவ்வொரு சைஸுருக்கும் சைஸும் நான் மென்சன் பண்ணி அனுப்புகிறேன் நீங்கள் அதைப்பாத்துட்டு சொல்லுங்கள் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனா மேம் நாலுக்கு எட்டு ஒன்று இருக்குது பத்துக்கு நாலு இருக்குது அது கொஞ்சம் பெரிய சைஸுங்க மேம் அரசியல் அவங்க தலைவரெலாம் வந்து போடுவாங்கள் அந்தமாதிரி ச இன்விடேஷன்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்ஸ்க்கெலாம் போட்டிங்கனால் வந்து நாலுக்கு அஞ்சு போட்டாலே கரெக்டாயிருக்கும் நார்மல் ஃபேமிலிக்கு போட்டிங்கள் அப்படின்னா ஏழுக்கு அஞ்சு போடுங்கள் அது கரெக்டாயிருக்கும் நார்மல் சைஸ்ன்னால் நார்மல் சைஸுலவா ஓகே மேம் ஓகே மேம் அப்படினா நீங்கள் எனக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் என்னென்ன டேட் என்னென்ன எழுதணும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும் என்னென்ன ரிலேஷன்ஸ் நேம்ஸ்லாம் எழுதுங்கள் அப்பறம் உங்கள் வகையறா நேம்லாம் எழுதி கொடுங்க ஒரு பேப்பர்ல எழுதி நீங்கள் வரமுடியாதுன்னு சொல்கிறிங்கல்ல அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கனா எனக்கு வாட்ஸ் ஆப்ல சென்ட் பண்ணிடுங்க வாட்ஸ் ஆப்பில சென்ட் பண்ணிட்டிங்கனால் நான் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குதுங்க மேம் நீங்கள் கரெக்ஷன்னையும் நீங்கள் திருத்தி கொடுத்துருங்க நான் அதுலேயே நான் ஃபோன்லேயே பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தான் வர முடியாதுன்னு சொல்லுறிங்கள ஃபோன்லேயே பேசிவிட்டு கரெக்ஷன் இருக்கும் அந்த கரெக்ஷன்னையும் நீங்கள் திருத்தி கொடுத்திட்டிங்கனா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ங்க மேம் ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் நீங்கள் என்ன சொல்லுறிங்களோ அது மாதிரி பண்ணிக்கொடுத்துருவோம் நல்லா பண்ணிகொடுத்துருவோம் ஆ போடலாங்க மேம் போட்டோ போடலாம் ஃப்ரன்ட்ல போடலாம் உள்ளேயும் போடலாம் உள்ள ஒரு பேஜ் வச்சும் போடலாம் இல்லை ஃப் பத்திரிக்கையே முன்னாடி இருக்கும் போதே போடலாம் நீங்கள் எப் எந்தமாதிரி உங்களுக்கு தோணுதோ நாங்கள் அதை கேட்லாக் அனுப்பி அந்த மாதிரி நீங்கள் ஃபி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்

இப்போ நீங்கள் பிக்ஸ் பண்ணிட்டிங்கனால் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்ங்க மேம் இப்போ நான் ஃபேமிலிக்குன்னு சொன்னேன்ல்ல அது ஒரு ஒரு ஃபீஸே வந்து ஃபிஃப்ட்டி ரூபீஸ் வரும் ஒரு கார்டு ஒரு கார்டு சரிங்களா ஒன் பீஸ் வந்து ஃபிஃப்ட்டி ரூபீஸ் வரும் இதே வந்து நீங்கள் எத்தனை பீஸ் அதே மாதிரி தான் அது மல்டிபுல் பண்ணிக்கோங்க அதுக்கப்பறம் ஒர்க் சார்ஜ்ன்னு சொல்லி தனியாக வருங்க மேம் கார்ட்க்குன்னு தனியாக வரும் நம்ம நாங்கள் வொர்க் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒன்று இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கனால் இப்போ ஒரு ஹண்ட்ரட் எடுக்குறீங்கனால் எங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வரும்

ஓகே மேம் ஓகே மொத்தம் தவுசண் சொல்லுறிங்க ஓகே மேம் ஓகே மேம் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கனா ஒரு தர்ட்டி ரூபீஸ் வருங்க மேம் நார்மல் சின்ன சைஸ் தான் ஃபோர்க்கு ஃபைவ் தான் நம்ம போட போகிறோம் அதனால் வந்து தர்ட்டி ஃபைவ் தர்ட்டி தான் வரும் ஓர் பீஸ் தேர்ட்டின் வரும் வரும் போது தான் ஹண்ட்ரட் பீஸ் வந்து த்ரீ தவுசண் வரும் ஓகேங்களா உங்களுக்கு பேமெண்ட் ஓகேன்னா சொல்லுங்கள் நீங்கள் கார்ட் செலக்ட் பண்ணிங்கன்னால் நான் பார்த்து பண்ணி கொடுத்துருவங்க மேம் எப்போது மேரேஜ் சொன்னிங்கள் ஓகே அப்போ நீங்கள் எப்போ வந்து வாங்கிக்கிறிங்க எப்போது உங்களுக்கு வேணும் செப்டம்பர் மந்த்ங்களா ஓகே மேம் ஓகே நம்ம நல்லா பண்ணி கொடுத்துருவோம் மேம் ஒரு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வாங்கிக்கலாங்களா ஓகே மேம் ஓகே சரி நீங்கள் எனக்கு நம்பர் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்ஆப் நம்பர் இதுங்களா ஓகே மேம் ஓக் ஓகே மேம் ஓகே அப்போ இந்த நம்பருக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் கேட்லாக் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் உங் ஓகே மேம் தேங்க் யூ